இப்போது எங்களுடைய உள்ளூர் ஊடகங்களில் வந்து போதுமான அளவு கவரேஜ் இப்போ இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது ஆனால் தேவையில்லாத நிறைய சம்பந்தம் இல்லாதது இந்த நாட்டுக்கு தேவையில்லாதது நமக்கு தேவையில்லாதது அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயத்துல வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் மனுஷனுக்கும் என்ன தேவை அப்படி அந்த மாதிரி யோசித்து ஊடகம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கவரேஜ் பண்ணினாங்க அப்படின்னா அதுதான் நல்ல ஒரு பயனுள்ள வ பயனுள்ளதாக இருக்கும் ஊடகமானது போதுமான அளவு இருக்குது ஆனால் எந்தளவுக்கு நல்ல விஷயத்த நம்ம வந்து கவரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நேர்மையாக நம்ம பண்ணுற ஊடகத்துக்கு ஊடகத்துறைக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியெலாம் யாரும் கிடையாது எல்லாம் வந்து மக்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு தலைப்பு உள்ள ஒரு செய்தி கிடைக்குதா உடனே எடுத்து போடுங்க அப்படிதான் எல்லாேருமே ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி எப்போவுமே இருக்கக்கூடாது நமக்கு நாம் என்ன துறையில் இருக்கிறோம் அந்த துறையால் போய் என்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து நாலு பேருத்துக்கு சொல்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம்